கிரிக்கெட்டு அதல்லாம் இல்லை மற்றபடி இந்த நீச்சல் நீச்சல் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் மலையேற்றமும் நாங்கள் போனது கிடையாது ஆனால் நீச்சல் வந்து நாங்கள் போவோம் எப்போவுமே எப்போதுமே வீக்லி வீக்லி வந்து நாங்கள் நீச்சல் கற்றுக்குறதுக்காக கேணிக்கு போவோம் அது ரொம்ப பிடிக்கும் நீச்சல் கற்றுக்குறது அப்படிங்கிறது நீச்சல் கற்றுக்கிறதுக்காக இன்னமும் கற்றுக்கிட்டுதான் இருக்கேன் அப்படிதான் சொல்லி சொல்லணும் ஆனா அந்த நீச்சல் கற்றுக்குறது ஜாலியாக இருக்கும் அந்த விளையாடுவது அந்த தண்ணி மேல் ஏறிவிட்டு மேலே இருந்து கீழே தொப்பு தொப்புனு குதிக்கிறது அந்த நீச்சல் கற்றுக்கிறதுல வந்து நீச்சலே ஒழுங்காக தெரிஞ்சால்கூட அந்த சொரக்குடுக்கன்னு ஒன்று சொல்லுவாங்க இல்லைனா எதனா எம்ப்டி கேன் பின்னாடி கட்டி விட்டு அடிக்க சொல்லுவாங்க அந்த நீச்சல் அடிக்கிறதுங்கிறதே ரொம்ப பிடிக்கும் மேலேருந்து குதிக்கிறது அதுக்கப்புறம் தண்ணிக்குள்ளாற போயிட்டு கல் எடுத்துகிட்டு வரது ஸோ இதெல்லாமே வந்து ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் நீச்சல் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நீச்சல் எனக்கு ரொம்ப பிடிக்கும் கிரிக்கெட் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா நான் விளாண்டது கிடையாது பட் எங்கள் வீட்டில் குட்டி பசங்களாம் விளாண்ட்ருக்காங்க குட்டி பசங்க பிளஸ் எங்கள் மாமாலாம் கூட அந்த கிரிக்கெட்லாம் விளாண்ட்ருக்காங்க அவங்கள்லாம் வந்து கிரிக்கெட் விளாடும்போது பார்க்குறதலாம் உண்டு என்னென்ன பண்றாங்க எது பண்றாங்கன்னு ஆனால் எனக்கு எதுவும் புரியாது அப்போ நான் சின்ன வயசில் இப்போதான் கொஞ்சம் புரியுது அப்போ நான் சின்ன வயசில் இருந்தப்போ அவங்க என்ன விளாட்றாங்க எதுவுமே எனக்கு புரியாது என்னமோ பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் நீச்சல் கிரிக்கெட் விளாட்றது அதுக்கப்புறம் மலையேற்றம்லாம் போனது கிடையாது பட் நான் வந்து இந்த திருப்பதி போனபோது மலையேறிருக்கோம் அது ரொம்பவே நல்லாருந்துச்சு அப்படின்தான் சொல்லலாம் அந்த ஃபீலிங்ஸை போகிற வழியில் மான் பார்த்துட்டு குரங்கு நிறையா பார்த்துட்டு அதுவும் இல்லாமல் நான் வந்து ஒரு பெரிய மலை அணில் பார்த்தேன் அந்த மலை அணிலை பற்றி நானும் ரொம்ப நேரமாக யார் இவ்வளோ பெரிய தூரத்தில் இந்த பொம்மையை மரத்து உச்சி கிட்டத்தட்ட இருந்தது நான் அந்த அணிலை பார்த்துட்டு அப்படியே ஷாக் ஆகிட்டு இவ்வளோ பெரிய தூரத்தில் எப்படி இந்த பொம்மையை வந்து இது பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் ரொம்ப இன்ட்ரஸ்டிங்காக பார்த்துட்டு இருந்தோம் என்னோடய சித்தி பொண்ணு எங்கள் சித்தி அப்புறம் எங்கள் அத்தை பையன் ஒருத்தங்க எல்லாரும் சேர்ந்து போயிருந்தோம் நாங்கள் அப்படியே பார்த்துட்டே இருந்துட்டு இந்த பொம்மையை யார் அவ்வளோ பெரிய தூரத்தில் வைச்சது அப்படின்னு சொல்லிட்டு இமேஜின் பண்ணிட்டு இருந்தேன் அது பார்த்தோம் அப்படின்னா திடீர்னு குடு குடு குடுன்னு ஓட ஆரம்பிச்சிடிச்சு அது அணில் போல அந்த கலரில்தான் இருந்தது ரெட் வித் பிளாக் கலரில் அது வந்து ரெட் வித் பிளாக் கலரில் இருந்து குடு குடுன்னு ஓட ஆரம்பிச்சோடனே நான் போயிட்டு கத்திக்கிட்டு இருந்தேன் அய்யயோ பொம்மை ஓடுது பொம்மை ஓடுது பொம்மை ஓடுது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அங்கே இருக்கிறவங்க எல்லாந்தான் சொன்னாங்க இந்த மாதிரி இது வந்து மலை அணில் அந்த மலைகளில் காணப்படற அணில் வந்து அந்தளவுக்கு இருக்குமாம் நல்லா பெருசாக ஒரு குட்டி நாய்க்குட்டியை விடவே ஓரளவுக்கு ஒரு குட்டி நாய்க்குட்டி ஒரு மாதம் ரெண்டு மாதத்துலலாம் ஒரு வளர்ச்சி பார்த்தீங்களா அந்தளவுக்குமே இந்த அணில் வந்து வளர்ந்துருக்கு நான் அதை பார்த்து ரொம்ப ஷாக் ஆனேன் ஸோ அதல்லாம் அந்த மலை பிரதேசங்களில் இன்னோன்று வந்து முக்கியமான ஒரு இது வந்து கொல்லிமலை கொல்லிமலை என்னோடய ஒன் ஆஃப் மை ஃபேவரட் தான் சொல்லி சொல்லணும் அந்த கொல்லிமலைக்கு போகிற வழியில் பலாமரம் இருக்கும் அந்த இடத்துல வெயில்ங்கிற ஒன்றே பார்க்க முடியாது அப்படியே ஃபுல்லாக சில்லுனு அமைதியாக ரொம்ப சைலன்ட்டாக இருக்கும் அந்த பேர்ட்ஸோடய சவுண்டு அது மட்டுந்தான் இருக்கும் அதில் இந்த பலாமரம் அதுக்கப்புறம் போகிற வழி எல்லாமே சும்மா ஸ்மெல் அப்படியே நேச்சுரலாக இருக்கும் எல்லாருமே இப்போ நம்மலாம் வந்து ஒரு கடைக்கு போயிட்டு வாங்கிட்டு வருவோம் அங்கேல்லாம் எப்படின்னா அது போகிற வழியில் எல்லாமே தோப்பு தோப்புக்கு முன்னாடி போய் கட்டில் போட்டு உட்காந்துருப்பாங்க நம்ம மாம்பழம் வேணும் அப்படின்னு சொல்லி சொன்னோன்னால் அவங்க உங்களுக்கு எந்த மரத்தோடய பழம் வேணும் அப்படிங்கிறத பறித்து கொடுப்பாங்க அதெல்லாம் பார்க்குறப்ப நமக்கே ரொம்ப ஆசையாக இருக்கும் அது வந்து ஒரு இன்ட்ரஸ்ட் வரும் அந்த விவசாயம் அந்த இயற்கை மேலேயே ஒரு அதீத அன்பு வரும் அப்படின்னுதான் சொல்லி சொல்லணும் அது ஒன்று அப்புறம் மாந்தோப்பு அது இருக்கு பிளஸ் வந்து திராட்சை அதெல்லாம் கேட்டோம்னால் கூட பறித்து கொடுப்பாங்க அந்த சைடு நான் வரும்போது நிறையா இடங்கள்ல பார்த்துருக்கேன் இந்த அன்னாசி பழம் இந்த கொல்லிமலையில் பலாப்பழம் அப்புறம் இந்த வாழைப்பழம் இதெல்லாமே அப்படியே இந்த ஸ்மெல் இருக்கு பாருங்க போகும்போதே அப்படியே மலையில் ஏறும்போதே ஸ்மெல் அதில்லாமல் சில மூலிகைகளோடய ஸ்மெல்லல்லாம் பயங்கரமாக இருக்கும் ரொம்ப பிடிச்ச பிளேஸ் கொல்லிமலை எனக்கு அந்த மலையேற்றம் அப்படின்னா அந்த மலை உண்டு கொல்லிமலை அப்புறம் இந்த திருப்பதி எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அதுக்கப்புறம் இந்த பழனி அதெல்லாம் நான் சின்ன வயசில் போனது உண்டு அந்த மலையேற்றம் அப்படின்னா இந்த கையித்த கட்டிக்கிட்டு மலை மேலே ஏர்றது அந்த மாதிரி எந்த ஒரு அனுபவமுமே கிடையாது மற்றபடி இந்த மாதிரி நான் போன மலைகள் எல்லாமே உண்டு இந்த கொடைக்கானல்லாம் போயிருக்கேன் கொடைக்கானல்லாம் போனப்போது டூராக போனோம் கொடைக்கானல் போனப்போ அங்கே என்ன பிரச்சனை ஆயிடிச்சு அப்படின்னா போகும்போதே வந்து பயங்கரமாக நைட் முழுக்க தூங்கவே இல்லை ஃபிரென்ட்சுங்களோடு கூத்தடிச்சுக்கிட்டு ஜாலியாக பாட்டு பாடி டேன்ஸ் ஆடிகிட்டு நைட்டு ஃபுல்லாக தூங்கவே இல்லாததுனால் அதுக்கு அடுத்த நாள் என்ன ஆயிடிச்சினால் ஃபீவர் வந்துடிச்சு ஸோ கொல்லிமலைக்கு போயிட்டு எல்லா ஊரை சுற்றி போயிட்டு இருந்தோம் நாங்கள் நானும் என் ஃப்ரெண்டு ஒருத்தி அவளுக்கும் ரொம்ப முடியல ஸோ ரெண்டு பேரும் டேப்லெட்டை போட்டு படுத்துவிட்டோம் அது கொல்லிமலை வந்து அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான் ஜாலியாக இருந்திச்சு ஆனால் அதுவும் சொல்லணும் அப்படின்னா ரொம்ப அமைதியான ஒரு இடம் அங்கேயுமே அப்புறம் வந்து நாங்கள் ஒரு குறிப்பிட்ட தூரம் போயிட்டு அதுக்கப்புறமா வந்து சாக்லேட் சாப்புடறது இந்த மாதிரி சம்திங் பண்ணிட்டிருந்தோம் தென் எனக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னா கொல்லிமலை கொடைக்கானல் அப்புறம் வந்து திருப்பதி அதர்வைஸ் நீச்சல் அப்படிங்கிறது இங்கே கேணியில்தான் நாங்கள் அடிப்போம் கேணி வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பிளேஸ் அதுக்கப்புறம் கேணியில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னால் நிறையா டைம் பாம்பு பார்ப்போம் அதுக்கப்புறம் வந்து ஃபிஷ்ஷெல்லாம் வந்து காலை கடித்துக்கிட்டு இருக்கும் அது பார்ப்போம் பாம்பு பார்ப்போம் அப்புறம் வந்து வேறே என்ன பார்ப்போம் வேறே ஆமைகள்லாம் கூட பார்ப்போம் சம்டைம்ஸ் நண்டு நண்டெல்லாம் வந்து பார்த்துருக்கோம் குட்டி குட்டி நண்டாக ஓடும் பொந்து பொந்துக்குள்ளாரயா அதுக்குள்ளாறலாம் நாங்கள் போயிட்டு பார்த்து அதை ஆராய்ச்சி பண்ணிட்டிருப்போம் இதெல்லாம் எங்களுக்கு வந்து ரொம்ப பிடிச்ச பிளேஸ் பிளேஸ்ங்கிறதை விட்டு இதெல்லாம் பிடிச்ச ஒரு விஷயங்கள்